நம்ம தொழில் வேலை தொழில் வியாபாரம்னு சொல்லி ஒரே அலைச்சலா இருக்குதுன்னு சொல்லிங்க நாங்கள் ஒரு நாள் கொடை கொடைக்கானல் போனோங்க கொடைக்கானல் போய் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிங்க அங்கே போய் நல்லா தண்ணி சவுகரியமா இருந்ததுங்க நல்லா நான் ஃப்ரெண்டுகளோடு கூட்டிகிட்டு போயிருந்தேனுங்க வீடு தம்பி என்னோட பிரதர்ஸு என்னோட நண்பர்கள் நாங்கள் ஒரு அஞ்சு பேர் போனோங்க ஜாலியாக ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு அந்த அன்றைக்கி நல்லா ஒரு சுதந்திரமா இருந்ததுங்க சுதந்திரம்னாங்க யாரோட டிஸ்டப்பும் இல்லைங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வந்து ஜாலியாக சுதந்திரமா வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தோங்க